அண்ணா மங்களம் ஓட்டல்லருந்து நாலு சிக்கன் பிரியாணி நாலு சிக்கன் நூடுல்ஸ் வாங்கிட்டு அரவிந்த் என்ற பெயருக்கு நீங்கள் டெலிவரி பண்ணுண்ணா அந்த அதை வாங்கிட்டு ஆடர் பண்ண அப்புறோம் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் டூ சிக்ஸ் எயிட் ஃபோர் ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கனா அவர் வந்துட்டு வந்து வாங்கிப்பார் டோர் நம்பர் வந்ட்டு தேர்ட்டி ஃபோர் ஏ காமராஜ் நகர் கிருஷ்ணகிரி சிக்ஸ் த்ரீ எயிட் டூ ஒன் இந்த இதான் பின்கோடு இந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் கால் பண்ணிங்னா அவங்க வந்து ஆடரை வாங்கிப்பாங்கண்ணா நாலு சிக்கன் நூடுல்ஸ்ஸு நாலு பிரியாணி சிக்கன் பிரியாணி